யார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் உங்கள் பிரௌசிங் சென்டரில் எல்லா சர்வீஸும் இருக்கா சார் எனக்கு டிஆர்பிக்கு அப்ளே பண்ணணும் சார் சர்ட்டிபிக்கேட்லாம் உங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம்னாக்கா அதை கொஞ்சம் நேரங்கழிச்சி நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பீங்களா ஏன்னா எனக்கு வெயிட் பண்ண முடியாது சார் நான் ஜாப் போய்ட்ருக்கேன் எனக்கு வெயிட் பண்ண முடியாது ம் சர்டிவிகேட் கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது சார் பத்திரமா இருக்கும்ல எத்தனை மணி வரைக்கும் சார் ஓப்பனில் இருக்கும் சரிங்க சார் தேங்க்யூ சார்